உங்களுக்கு யார் வேணும் என்ன வேணும் உங்க உங்களுக்கு ஹலோ இது இது இது வந்து பார்மஸி இது ஆ பார்மஸி தான் சொல்லுங்கள் பார்மஸிலேருந்து தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சரி சரி ஆ சரி ஆ சரி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஆ ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ஹைபர் அதிகமாக தான் எடுத்துக்கணும் அரிசி குறைவாக எடுத்துக்கணும் ஆ ஆயிலி ஃபுட்டு மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பொருள் கோதுமை கேழ்வரகு பிபி இதெல்லாம் எடுத்துக்கணும் பிபி ஷுகர் கண்ட்ரோலில் இருக்குதான்னு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணணும் எப்போயுமே ஆவியில் வேகவைத்த ஆ ஆவியில் வேகவைத்த பொருளுங்களை சற்று எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இந்த நாகப்பழம் கொட்டை இருக்குது இல்லைங்களா காய வெச்சி அதை அரைத்து பவுடர் பண்ணி தண்ணி சக்கரை உப்பு கம்மி பண்ணிடணும் அந்த தண்ணியில் அந்த நாவக்கொட்டை இருந்தால் அரைச்சி பவுட்ரு பண்ணி அதை டெய்லி ஒரு ஸ்பூன் காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று சாப்பிடுங்க சக்கரையும் உப்பையும் கம்மி பண்ணிவிடுங்க ஆயிலை வந்து ஜாஸ்தி சேர்த்துக்காதிங்க இது பண்ணின்னா கொஞ்சம் ஏறக்குறைய வந்து ஷுகர்லாம் கண்ட்ரோலில் வரும்ங்க முடியாதுன்னா எல்லாமே எங்களுடைய பார்மஸியில் இருக்குது நேராக நாங்களே வந்து ரெடிமேட் பவுடரும் வெச்சிருக்குறோம் ப்ரோட்டீன்லாம் வெச்சிருக்குறோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லைன்னா டாக்டர போய் அவசியம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் டாக்டர பார்க்கணும் சரியா ஆ ரைட்